இந்த காயின்ஸ் சேர்த்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த காலத்தில் அரையனா காலனா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது காசு அதை எல்லாம் இப்போ வந்து செல்லாமல் போய்டுச்சி அதெல்லாம் சேர்த்து வச்சா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணோம் இப்போ இதெல்லாம் இல்லை இதெலாம் தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுன் சொல்லிட்டு இது பண்ணலாம் கூழாங்கல் ஆத்தில் சின்ன சின்ன கல் பார்க்க அழகாக இருக்கிற கல் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வீட்டுக்கு அலங்கரிக்க பொருளாக அலங்கரிச்சு அதை நம்ம விற்பனையும் பண்ணலாம் நம்மளும் வச்சிக்கலாம்